ஹலோ ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ கொடுக்குறோம் மேம் இங்கே மீட்டருக்கு ஆ ஆ நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட்டுலாம் எதுவும் வேண்டாம் மேம் நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க எந்த லொகேஷனில் இருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு சொன்னிங்கன்னா போதும் மேம் நான் வந்து மீட்டர வந்து எடுத்துட்டு வந்து செட் பண்ணிவிடுவேன் மேம் உங்கள் வீட்டுக்கு ஆ ஓகே மேம் ஆ வேறு எந்த சர்டிபிகேட்டும் தேவை இல்லை மேம் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் அது மட்டும் எனக்கு சொன்னிங்கன்னா நான் வந்து செட் பண்ணிவிடுவேன் மேம் மீட்டர் நீங்கள் எந்தமாதிரி காஸ்ட்டில் மேம் பார்க்குறீங்க மீட்டர்

ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நான் அங்கே வந்து செட் பண்ணி ஆ ஓகே மேம் ஒரு டென் ஓ க்ளாக் மேலே வந்தால் ஓகேவா மேம் உங்களுக்கு ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நாங்கள் வந்து செட் பண்ணிடுறோம் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்